கிராமப்புறத்தில் வாழும் இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு முக்கியமான தொழிலாக அவர் கருதவேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் விவசாயத்தை ஒரு தொழில் முக்கியமான தொழிலாக கருதி விவசாயத்தை விவசாயத்தை செய்து தானும் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் வாழ உணவளிக்க உணவு மற்றவர்களும் உணவு உண்ண வாழ வழி வகுக்க வேண்டும் விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் தற்பொழுது விவசாயத்துறையில் புதிய புதிய இயந்திரங்கள் வந்துள்ளன களை வெட்டுவதற்கும் நாற்று நடுவதற்கும் ஸ் விதைகள் விதைப்பதற்கும் சோளம் விதைப்பதற்கும் சோளம் அறுப்பதற்கும் அடிப்பதற்கும் புதிய புதிய விவசாயத்தில் புதிய புதிய தொழில் நுட்பங்கள் வந்துள்ளன இதுபோல இன்னும் பல தொழில் நுட்பங்கள் இன்னும் மென்மேலும் வர வேண்டும் அதில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் இளைஞர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டால் அதிக விளைச்சலையும் நாட்டின் தன்னிறைவு அடையிறதுக்கும் ஒரு வழிவகுக்கும் புதிய புதிய வழிகளையும் வழி முறைகளையும் இளைஞர்கள் தான் கொண்டு வந்து விவசாயத்தில் புகுத்த வேண்டும் அதற்கேற்றாற் போல் அவர்களுடைய படிப்பை தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்